இப்போ நாங்கள் வந்து வீட்லையே ஒரு கடை வச்சுட்டுக்குறோம் டெய்லரிங் தான் சிம்பிளா வீட்டில் வச்சுட்டே செய்கிறோம் இப்போது வந்து ஒரு சும்மா ஓரம் அடிக்கிறதுனாலுமே இருபது ரூபாய் மேக்ஸிமம் இருபது ரூபாய் வாங்குவோம் ரெண்டு சைடும் ஓரம் அடிக்கிறதுன்னால் இப்போது வந்து நைட்டி அடிக்கணும் அந்த மாதிரின்னு சொன்னால் இந்த சைடும் இந்த சைடும் டக் பிடிச்சி கொடுங்கம்மா கீழே மடித்து அடிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு முப்பதுரூபாய் வாங்குவோம் மேக்ஸிமம் அவ்வளோதான் அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா லைனிங் இல்லாது தைக்கணும்னா நூறுபாய் லைனிங்கோடு தைக்கணும்னா இரநூறுவா அப்படி லைனிங் துணி நாங்களே வாங்கி ஸ்டிட்ச் பண்ணோன்னால் அதுக்கு வந்து இரநூத்து ஐம்பது ரூபா வாங்குவோம் மினிமம் இவ்வளோதான் நாங்கள் அநியாயமாகலாம் வாங்க மாட்டோம் அப்புறம் வந்து சுடி தைக்கணும்னா சுடிதார் தைக்கணுன்னா வந்துட்டு முந்நூறுபாய் மேக்ஸிமம் முந்நூறுபாய் ஆகும் லைனிங்கோடு தைக்கணுன்னால் நானூறுபாய் அப்படி வாங்கலாம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மாடலாக மணி வச்சு தைக்கணும் டிசைன் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்றமாரி காசு வாங்குவோம் அவ்வளோதான் மற்றபடி பேண்ட்டு டாப்ஸ் இதெல்லாம் தைக்கணுன்னாக்கா அதுக்கு தகுந்த ரேட்டு வாங்குவோம் அவ்வளோதான் வேறு